ஆ ஆமாங்க மேம் ஆமாம் மேம் சொல்லுங்கள் மேம் மேம் எங்கே எங்கேருந்து மேம் உங்களுக்கு லொக்கேஷன் எங்கேருந்து மேம் போகணும் எங்கே உங்களை பிக்கப் பண்ணிக்கணும் கரைக்குடிலேருந்தா மேம் மேம் நியூ பஸ் ஸ்டாண்ட்டில் அவைலபிளாக இருப்பிங்களா இல்லை ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட்டில் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கணுமா மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் காரைக்குடிலேருந்து வேட்டங்குடி பார்த்தீங்கனா ஆவரேஜாக ஒரு ஃபார்ட்டி கிலோ மீட்டர் வரும் மேம் நாங்கள் பெர் கிலோ மீட்டர்க்கு ஃபிஃப்டின் ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுறோம் மேம் உங்களுக்கு ஒரு ஆ ஆமாம் மேம் ஃபிஃப்டின் ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ அதுனால் உங்களுக்கு நியர்லி பார்த்தீங்கனா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கிட்ட வரும் அதோடு நீங்கள் வந்து வெயிட்டிங் சார்ஜ் வந்து நீங்கள் பெர் ஹவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபராகும் மேம் அது நீங்கள் வந்து சரி ஓகேங்க மேம் நாங்கள் வெயிட் பண்கிறோம் மேம் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டிங் சார்ஜ் வந்து ஹவருக்கு ஹவர் பேசிஸில் டிஃபராகும் தேங்க் யூ மேம் ஆ ஆ இந்த சீசன் ஓப் ஓப்பனில் இருக்குது மேம் நவம்பர் டூ ஃபிப்ரவரி தான் மேம் அதனால் ஜன்வரிங்கிறதுனால ஓப்பனில் தான் மேம் இருக்கும் தேங்க் யூ மேம் ஆ ஓகே மேம் உங்கள் லொக்கேஷனை மட்டும் எங்களுக்கு பின் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேம் உங்களை அந்த லொக்கேஷனில் வந்து எங்கள் கேப் ட்ரைவர் பிக்கப் பண்ணிப்பாரு மேம் உங்களோடய அட் ஆ தேங்க் யூ